ஆ ஹலோ மேம் சொல்லுங்கள் ஆமாம் மேம் இ சேவை மேம் என்ன மேம் உங்குளுக்கு தகவல் வேணும் சொல்லுங்கள் மேம் ஆ மேம் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படினா அதுக்கு முக்கியமாக வந்து மூணு டாக்குமெண்ட்ஸ் வேணும் மேம் ஒன்று வந்து உங்கோட ஆதார் கார்டு இன்னொன்று வந்து பேன் கார்டு அப்புறம் வந்து உங்களோட டென்த் மார்க் ஷீட்டு மேம் அப்புறம் உங்களோட அஞ்சு போட்டோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் மேம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்ஜென்டாக வேணும் அப்படின்னா அதுக்குக் கொஞ்சம் செலவாகும் மேம் இப்போ நீங்கள் வாங்க வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் கால் வெரிஃபிகேஷன் வரும் மேம் அதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க அவங்க என்கொயரி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரெனுவலாயிரும் மேம் ஆ இங்கே காரைக்குடில இருக்கு மேம் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் மேம் இன்னோரு விஷயம் மேம் பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படினா டாக்குமெண்ட் மூணு டாக்குமெண்டுலுமே உங்கள் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் நேம் அட்ரஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் மேம் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஓகே தான மேம் ஆ யெஸ் மேம் யெஸ் உங்கள் இன்ஷியல் உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்ட் உங்களோட மார்க் ஷீட் ஸோ மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும் மேம் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஆ யெஸ் மேம் அப்போ வந்து பாஸ்போர்ட் எதுவும் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அது வந்து அப்ளை பண்ண முடியாது எங்கேஜ் ஆகாது ஆ யெஸ் மேம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் வாங்க நாங்கள் சரி பண்ணித் தருவோம் அப்புறமா நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் ஆ யெஸ் மேம் யெஸ் மேம் நான் உங்களுக்கு அட்ரஸ்ஸு இதோ உங்களுக்கு செண்ட் பண்ணி வைக்கிறேன் ஆ எல்லாமே ரெடி பண்ணிருவோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்